வேடந்தாங்கல் பறவை பறவைகள் சரணாலயத்துலலான் முன்னாடியெலான் வெளிநாட்டு பறவைகள்லான் வரும் போகும் வந்து அது ஒரு சீசன் டைமில் இந்த இதில் அருவி இது இதில் வரும் போகும் இப்போ வந்து அந்தமாரி இது வாய்ப்பே கிடையாது ஏன்னால் இப்போலான் வந்து அதெலான் குறஞ்சிட்டு வருது வெளிநாட்டு பறவைகள் வர்றதே குறஞ்சின்னு வருது குறஞ்சிட்டு வருது இந்த செல்ஃபோன் டவரு இதுமாதிரி இதெலான் இது பண்ணுறதுலான அந்த கதிர் வீச்சு அதிகமானதுனால இப்போ வந்து அந்த வெளிநாட்டு பறவைகளெலான் ரொம்ப குறஞ்சின்னு வருது அதுக்கு முன்னாடியெலான் இந்த இது பள்ளிக்கரணை ஏரியில் அந்தளவுக்கு பறவைகள்லான் பார்க்கலான் இப்போலான் வந்து ஏரிகளெலான் பறவைகளெலான் அழிஞ்சுன்ட்டு வருது வெளிநாட்டு பறவைலான் நிறையா பார்த்துருக்கன் நானு அதெலான் இப்போலான் என்னென்னா அழிஞ்சுன்னு வருது இப்போலான் வந்து நிறையா வந்து இந்த மாசுக்கட்டுப்பாட்டு இது குப்பையெல்லாம் கொட்டிறாங்க அது குப்பையை எரிக்கிறது போகிறது அதனால் வந்து நிறையா இப்போ இப்போ பறவையெல்லாம் அங்கேயும் இங்கேயும் போயிற்றுக்கு அதனால் நல்லா பாதுகாக்கணும் வெளிநாட்டு பறவை வர இடத்துல நல்லா பாதுகாக்கணும் அதுக்கு அரசு தான் நல்ல ஒரு நடைவடிக்கை எடுத்து அந்த பள்ளிக்கரணை ஏரி இதெல்லாம் வந்து இது பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும்